நான் என் பைக்கை வந்து எப்படி பார்த்துப்பன்னா எனக்கு என் வண்டிக்கு கொஞ்சம் டஸ்ட்டு இருந்தாலே எனக்கு பிடிக்காது டக்குனு வண்டியை தொடச்சிருவேன் இப்போ ரோட் சைடு வண்டியை நான் நிறுத்திட்டு போகிறேன்னா டஸ்ட்டு அடிக்கும் டஸ்ட் தொடிச்சி பார்க்கும் போது எனக்கு என்னென்னா வண்டியில் இவ்வளோ குப்பை இருக்கேன்னு எனக்கு இதா தான் இருக்கும் ஏன்னால் பைக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் முன்னாடியெலாம் பைகில் கொஞ்சம் டஸ்ட்டு குப்பை இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு பிடிக்காது டக்குனு வண்டியை தொடச்சிருவேன் ரொம்ப நாளாக ரொம்ப நேரம் பைகில் ட்ராவல் பண்ணும் போது பெயினாக தான் இருக்கும் பெயினாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது வண்டியை ஓர நிறுத்திட்டு வண்டிக்கும் ரெஸ்ட்டு எனக்கும் ரெஸ்ட்டு போ டென் டூ டொண்ட்டி மினிட்ஸ் டீ கடையில் நின்று டீ குடிக்கிறது சும்மா கொஞ்சம் நேரம் அப்போ பார்ப்பேன் படுத்துன்ட்டு எங்கேயா ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்கேஷன் ஆகிட்டு தான் போவேன் பைக் ஓட்டுறது அவ்வளோ பிடிக்கும் நல்லாயிருக்கும்